எனக்கு வீடியோ கேம் பிடிக்கும் அதை பற்றி வந்து இப்போ சொல்கிறேன் அது என்னென்னால் ஃபஸ்ட்டு வந்து ஐடு அண்ட் சிக் மாதிரி ஒன்று கேம்மு அது வந்து காக்கா வந்து மறைஞ்சுருக்கும் கண் பார்வை வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கிறக்காக துப்பாக்கியால வச்சு விளாட்றது நம்ம அது மறைஞ்சுருக்கறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறக்கும் நம்ம கரெக்டாக நம்மளோட கண் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த கேம் நோக்கியே இருக்கும் அந்த பொம்மை வந்து எங்கே இருக்குது என்னென்ன பார்க்குறக்காக அது இது பண்ணுறனால அது வந்து கொஞ்சம் ஈஸியாயிருக்கும் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா கோழி கேம்மு கோழி வந்து முட்டை போடுறது அது எதுக்காகன்னால் நம்மளோட கை வந்து கரெக்டாக வந்து அந்த முட்டையை வந்து கேட்ச் அப் பண்ணுதான் ஓசரம் பார்க்கறது அது பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கண் பார்வையும் கரெக்டாக இருக்கிறக்காக இது பண்ணுறது முட்டையை கேட்ச் பண்ணிணோம்ன்னா அது கொஞ்சம் எவ்வளோ பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் மாதிரி இருக்கும் அது வந்து அது பேஸ் பண்ணி போட்டோம்ன்னால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும் ஓசரம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளாடவும் ஆர்வமாக இருக்கும் நம்ம இன்னும் இவ்வளோ சேர்க்கணும் இவ்வளோ சேர்க்கணுனே ஆர்வமாக இருக்கும் இன்னொரு கேம் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ்ஸு பைக் ரேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ட்ராக்லேயேதான் போகணும் யார் மேலேயும் வந்து மோதக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கும் அது விளாடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கை கண் உடம்பு ஷேக்காகி ஷேக்காகி கரெக்டாக இதாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஃபஸ்ட்டாக வரணும் யாரையும் இடிக்கக்கூடாது கரெக்டான ரூட்டில் போகணும் ரூட் மாறக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டு ஃபஸ்ட்டாக வரவர நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் அந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும்